நான் வந்து அப்பா அம்மா தம்பி இந்தமாதிரி பே ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட அந்தமாதிரி பயணம் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தது எதுன்னால் பயணம் செய்யுறப்ப பயணம் செய்யுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பயணம் செய்யுறது ரொம்ப பிடிக்கும் ஏனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுறப்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் மனமகிழ்ச்சி இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட எதுன்னாலும் மனம்விட்டு பேசலாம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க ப்ளஸ் நம்ப ஏதாவது தப்பாக செஞ்சாலும் இது இப்படி செய்யின்னு சொல்லுவாங்க வீட்டில் அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட இதுங்கிறப்ப தெரிஞ்சுக்குவோம் அவங்க வந்து கண்டிஷனோடு சொல்வாங்க இவங்க அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது அது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வேலைக்கு போறப்போ பஸ்ஸில் போவோம் கூட வேலை செய்யுறவைங்க அந்த மாதிரி என்ன ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து கூட படிக்கிற தோழிகளோட போயிருக்கேன் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனால் டூர் போகிறப்ப அவங்க நாலு இதை சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சுக்குவோம் விஷயம் இந்தமாதிரி போனது எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்தது அதேமாதிரி கூட வேலை செய்கிற இடத்துல யாருக்காவது கல்யாணம் அந்தமாதிரி எதுன்னால் வெளியூர் போவோம் பஸ்ஸுலதான் போவோம் ஒரு நாள் அந்தமாதிரி போவோம் போகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககூட சந்தோஷமாக பேசிகிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த ஒன் டே வந்து போனதே தெரியாது ஐயோ இப்போதான் போறமாதிரி இருக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ வீட்டுக்கு வரோமா அப்படிங்குறமாரி தோணும் என்ன சொல்வது வீட்டில் இருந்தோம்னால் ஒரு எப்போ பார்த்தாலும் டெய்லியும் ஏதோ ஒரு டென்ஷனு இந்தமாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் அங்கே போறப்போ அவங்ககூட பேசிட்டிருக்கப்போ அந்த நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டினுடைய கஷ்டம் இருந்தாலும் அது தெரியாது ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அந்தமாதிரி போவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கு பிளஸ் இன்னிமேட்டு பண்ணுறதும் அந்தமாதிரி பண்ணுவேன் எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் படித்தது எல்லாமே கேர்ள்ஸ்தான் ஒரு டைம் ஸ்கூல் போற படித்தப்ப அந்தமாதிரி பயணம் பண்ணியிருக்கேன் அந்தமாதிரி சுற்றுலா போயிருக்கோம் நாங்கெல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாமே அதேமாதிரி நான் வேலைக்கு வந்த இடத்துலையும் ஒரு ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அதும் லாங் டிஸ்டன்ஸுங்கிறனாலே ஒன் டே ஆகும் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துட்டு என்ன அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ வரும் அப்படிங்குறமாரி எல்லோரும் எதிர்பார்க்குறோம் எல்லோரும் அவங்க அவங்க வீட்டு குடும்பத்தோடு வந்திருந்தாங்க நான் அந்தமாதிரி எல்லாம் குடும்பத்தோடு வந்தப்போ எல்லோரும் ஒரு எல்லோரும் புரிஞ்சுக்கிறத்துக்கு வி ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சுச்சுவேஷனை மறந்துவிட்டு நம்ம வந்து பயணம் செய்றப்போ ஒரு ஹ நல்ல மகிழ்ச்சி நல்ல ப்ளஸ் என்ன சொல்வது ஒரு நிம்மதியாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறது ஒரு வேலை செய்றப்போ ஒரு இருந்த கஷ்டம் அந்த அந்த பயணம் செய்றப்போ நமக்கு அது போயிடும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் இந்தமாதிரி பயணம் செய்வது ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன்